நான் நிறைய இடத்துல பேர்டு வாச்சிங் பண்ண போயிருக்கேன் அதில் ரொம்ப பிடிச்ச இடோம் காரைக்காலில் பீச்சு ஓரத்தில் இருக்கிற சவுக்கு காடு அங்கேயும் நிறைய பறவைகள்லாம் வரும் அங்கே வர பறவைகளில் கூட்டங் கூட்டமாகவும் வரும் ஜோடி ஜோடியாகவும் வரும் லவ் பேர்ட்ஸ்லாம் வரும் நாங்கள் ஒரு டைம் பீச்சுக்கு போயிருந்தப்போ சவுக்கு காட்டு ஓரமாக நின்று நிறைய ஃபோட்டோக்ராஃபிலாம் பண்ணிட்ருந்தோம் ஃபோட்டோ எடுத்துட்ருக்கும்போது அங்க ஒரு வித்யாசமான வண்ணமயமான பறவைகள்லாம் வந்துருந்தது அதை பார்க்கவே அழகாக இருந்துச்சி ரொம்ப அழகாக இருந்தது அந்த பறவைகளை பார்த்த உடனே அதை போய் தொட்டு பார்க்கணும் போல ஆசையாக இருந்தது நாங்கள் என் தொட்டுலாம் பார்க்க முடியாது கிட்ட போனாவே பறவையெல்லாம் பறந்து போயிடும் எப்படி ஃபோட்டோ எடுக்கலானு கொஞ்சோம் யோசிச்சி பார்த்தேன் அப்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு அந்த பறவைகளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தேன் அதுங்கள் உணவு தேடி வந்தது கிடையாது பறவைகள் சீசன் பறவைகள் அவங்கள்லாம் அழகா பறந்துகிட்ருந்தாங்க கீச் கீச்சுனு ஒரே சத்தம் அப்பறம் அந்த பறவைகளை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின் சொல்லி ஒரு மரத்து கிளையில என்னோட செல்ஃபோனை வச்சுட்டேன் செல்ஃபோனில் தான் எடுத்தேன் என்னோட செல்ஃபோனில் கேமரா நல்லா க்ளியராக இருக்கும் மரகிளையில என்னோட செல்ஃபோனை வச்சுட்டு தூரமா போய் நின்றுகிட்டோம் அந்த இடத்துல பறவைகள் பறக்கிறதுலாம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி செல்லுல செட் பண்ணி வெச்சிட்டு போயிட்டேன் அப்புறோம் நிறைய பறவைகள் வந்தது அங்கே பஞ்சவர்ணக்கிளிய பார்த்தேன் பறந்துகிட்டே இருந்தது உட்காரவே இல்லை பட்டமிட்டு பறந்துகிட்டுருந்தது அதை பார்க்க அழகாக இருந்தது அப்புறோம் அந்த பறவைகள்லாம் போயிடுச்சு நாங்கள் கிளம்பும்போது அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தேன் ரொம்ப அ தெளிவாக அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த பஞ்சவர்ணக்கிளியோட படந்தான்